பாரம்பரியமாக நடனம் ஆடும்போது பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புடவை மாதிரி அணிஞ்சிட்டுருப்பாங்க கையில வலையணி காதில் கம்மல் நெற்றிச்சூடி ஒட்டியாணம் சலங்கை கட்டிகிட்டு ஆடுவாங்க ஃபோக்கு டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை கொலுசு வளையல் கம்மல் போட்டுட்டுருப்பாங்க ஒயிலாட்டோம் தப்பாட்டோம் பார்த்தீங்கன்னா தப்பாட்டத்தில் வந்து வேஷ்ட்டி கட்டிட்டுருப்பாங்க மேலே பனியன் மாதிரி போட்டுட்டுருப்பாங்க சட்டை அணிஞ்சிட்டுருப்பாங்க பட்டு பாவாடை சட்டை அப்புறோம் ஆ தப்பாட்டத்தில் வந்து அப்புறோம் பறை பற மாதிரி மோளம் அடிச்சிட்டுருப்பாங்க ஃபோக்கு டான்சில் வந்து பசங்க எப்படி ஆடிட்டுருப்பாங்கன்னா பட்டு பாவாடை சட்டை பட்டு புடவையில செஞ்ச வேஷ்ட்டி சட்டை அணிஞ்சிட்டுருப்பாங்க நெற்றியில துண்டை கட்டிட்டுருப்பாங்க